பொதுவாக வந்து நான் பறவை வந்து பறக்கும்போது பறவையை எப்படி கண்டுபிடிப்பேன்னா நான் சின்ன வயசிலேருந்தே எனக்கு அந்த பழக்கவழக்கம் இருக்குது இந்த ஆறு ப பறவை மேலே வள பறவைகள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே ஒரு ஒரு ஐம்பது பறவைக்கிட்ட வளர்த்துட்டு இருக்கேன் பேரட் இருக்குது பேரட்டே ஒரு இருபத்தஞ்சு பேரட் இருக்குது அப்புறம் அது இல்லாத இந்தச் சிட்டுக்குருவிகள் ஒரு சில இனங்கள் வச்சிகிட்ருக்கேன் அதனால் நான் வந்து பறவைகளை ரொம்ப உன்னித்து கவனிக்கிறதால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மற்றபடி கருவிகள்லாம் வச்சு நான் அந்த ப பறவைகளை பார்க்கமாட்டேன் எனக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா பறவையும் மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு நையன்ட்டி பர்சண்டேஜ் பறவை வந்து நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன் இது இந்த பறவை தான் வால் குத்தி பறவை தான் மரங்கொத்தி பறவை தான் இது சிட்டுக்குருவி இனந்தான் அப்படின்ற மாதிரி கரெக்ட்டாக கண்டுபிடிச்சிடுவேன் அதனால் வந்து எனக்கு பறவைகள் வந்து ரொம்ப இஷ்டம் பறவைகள் வந்து பார்த்தாலே நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவேன் எந்த இந்த இது இந்த பறவை தான் அது அப்படின்ற மாதிரி